ஆமாங்க ஆமாங்க பம்பு செட்டு கடை தாங்க மோட்ரு கடை தாங்க சரிங்க

நல்ல பொருளாக இருக்குங்க தரமான பொருளாக இருக்குங்க எம்ம எவ்வளோவு என்ன விலைல வேணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்கள் தான் ஆள் இருக்குது ஆள் இருந்தாலும் செஞ்சு ஆள் எங்கள்கிட்ட இருக்குங்க நாங்கள் வந்து செஞ்சு போட்டுத் தர்றோங்க அஞ்சு எல்லாம் பா இரு இருபத்தி அஞ்சாயிரத்தில் இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருக்குங்க கம்பெ கம்பெனிக்குத் தக்வாறு கம்பெனிக்குத் தக்கவாறு இருக்குது ஏலார்ஸ் பவரு நாற்பதுல இருந்து ஐம்பது வரையலுக்கும் இருக்குது பவரைப் பொறுத்தளவுக்கு இருக்குது கம்பெனி ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது கம்பெனிக்குத் தகுந்த வில

சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க

சரிங்க ஆ சரிங்க நாங்கள் மொத்தமாக கொண்டு தர்றோம் விலை குறச்சும் போட்டு தர்றோங்க வைக்கிறங்க சரி சரி